எங்கள் மாவட்டத்தில் பார்த்திங்கனா தொண்டு நிறுவனங்கள்னு எடுத்துகிட்டோம்னா நிறைய இருக்குது அதில் முக்கியமாக பார்த்தா குழந்தையினுடைய கல்விக்காக வந்து சேவை மனப்பான்படி இந்த பணக்காரங்கள்லாம் பண்ணி வெச்சிருக்காங்க அதில் தாசப்பரோடது ஒரு ட்ரஸ்ட்டுன் சொல்லி ஒன்றுருக்கு கோபியில் அதில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட குழந்தை வந்து அங்கேயே தங்கி இலவச உணவு கொடுத்து உடை எல்லாமே இலவசமாக கொடுத்து குழந்தைனுடைய கல்விக்காக வந்து அவங்க நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள பார்த்து அந்த தொண்டு நிறுவனங்களுக்கு நிதி உதவி பொதுமக்கள் நிறைய தர்றதுக்கு ஆரம்மிச்சிருக்காங்க அப்பறம் பார்த்தம்னா ஜவரக்கால் ட்ரஸ்ட்டுன் சொல்லிட்டு தூக்கநாயக்கன்பாளையத்தில் இருக்குது அவங்க வழிப்போக்கர்களுக்கு வந்து குடிநீர் தரது தங்கறதுக்கு இட வசதி தரது இலவசமாக இந்த மாதிரி விஷயங்கள நிறைய செஞ்சிட்டிருக்காங்க எங்கள் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கு அனாதை இல்லங்கள் அப்படிங்கிறத விட குழந்தைகளுக்கு வந்து பெற்றோர் இல்லாத குழந்தைகள் அப்படின் பார்த்தா பண்ணாரியில் வந்து பண்ணாரி அம்மன் கோயில் ட்ரஸ்ட்டு மூலிமா மிகச்சிறப்பாக பண்ணிட்டிருக்காங்க அது ஒரு அருமையான ஒரு சேவை நாங்கள் கூட அது ஒரு நல்ல நாளில் விசேஷமான நாட்கள்லாம் அங்கே அங்கே போய் அந்த குழந்தைங்களோட கலந்துக்கிட்டு அதுக்கு தேவையான எங்களால முடிஞ்சதை செஞ்சிகிட்டு வருவோம் வீடு இல்லாத நிலமை அதிகரிச்சுட்டு வரதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தம்னா ஒன்று மக்கள் தொகை பெருக்கம் இன்னொன்னு சாமானியர் வந்து வீடு கட்ட முடியாத அளவுக்கு இன்னிக்கி எல்லாமே விலை ஏறி போச்சுங்க கட்டுமான பொருட்கள்ருந்து கூலி தொழிலாளர்கள் பற்றாக்குறைலிந்து நிலம் வாங்கறதுனாக்கூட இன்னிக்கி வீடு கட்டுறத விட பல மடங்கு போட்டு தான் இந்த பூமியை வாங்க முடியும் இந்த சூழ்நிலையில் யாரும் வீடு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வீடு கட்ட முடியாத சூழ்நிலையில் வீடற்றவருடைய எண்ணிக்கை அதிகரிக்கிற காரணம் அது தான் வேறே ஒன்றும் இல்லை